ஸ்விகிங்களா ஆ ஆமாம் நான் ஏற்கனவே நான் ஒன்று ஆட்ர்ரு பண்ணிருக்கேன் சிக்கன் தந்தூரி ஆட்ர்ரு பண்ணியிருக்கேன் எனக்கு வந்துட்டு எனக்கு இன்னும் வேறு ஒரு ஆட்ர்ரு லாஸ்ட் டைம் நீங்கள் லேட் பண்ணிவிட்டீங்க பட் அதே மாதிரி லேட் பண்ணாமல் எனக்கு கொஞ்சம் சீக்கரமாக எனக்கு என்னோட ஆட்ர்ரு வேணும் அண்ணா அந்த ஆட்ரோட வந்துட்டு நீங்கள் இப்போ இன்னும் சில ஃபுட் எல்லாம் சொல்கிறேன் சேர்த்துக்கோங்க அப்புறம் நூடுல்ஸ் வ சேர்த்துக்கோங்கணா வெஜ் நூடுல்ஸ் ஒன்று அப்புறம் எக் ஃப்ரைட் ரைஸ் ஒன்று சேர்த்துக்கோங்கணா அப்புறம் வந்துட்டு தந்தூரி ஒரு ஹால்ஃப் சேர்த்துக்கோங்க அப்புறம் சிக்கன் பிரியாணி ஒன்று சிக்கன் மந்தி ஒன்று அப்புறம் மட்டன் பிரியாணி ஒன்னு பாயில்டு எக்கு டூ இதெல்லாம் சேர்த்துக்கோங்கணா கொஞ்சம் சீக்கிரமாக கொண்டு வாங்க காரம் கம்மியாக போற்றுக்கோங்க போட சொல்லுங்கண்ணா அங்கே ஏன்னா லாஸ்ட் டைமே வந்துவிட்டு கொஞ்சம் ஸ்பைசியாக இருந்தது அப்படின்றதுனால வந்துட்டு பசங்க சாப்பிடவே இல்லை கொஞ்சம் அந்த மாதிரி இல்லாமல் பார்த்துக்கோங்க ஃபுட்டோட குவாலிட்டி செக் பண்ணிக்கோங்கண்ணா லேட் ஆகிவிடாம ஆ ஆமாம்ணா கெஸ்ட் எல்லாம் வந்துருக்காங்க ஸோ அதனால வந்துதுட்டு கொஞ்சம் சீக்கிரமாக வந்து டெலிவரி பண்ணுற மாதிரி பார்த்துக்கோங்கணா ம் ஓகேண்ணா ம் ஓகே ஆ ஆமாம் ஆமாம் ஆமாம் திருப்பி நான் சொல்கிறேன் நீங்கள் கேட்டுக்கோங்க சிக்கன் ஆமாம் சிக்கன் பிரியாணி ஆ ஓகே பன்னீர் பட்டர் மசாலா ஒன்று சேர்த்துக்கோங்க டூ நான் சேர்த்துக்கோங்க ஆ ஆமாம்ணா சரி ஓகேண்ணா ஆ கொஞ்சம் ஈவனிங் வந்து எனக்கு சி ஆமாம் சீக்கிரமாக டெலிவரி பண்ணுற மாதிரி பார்த்துக்கோங்க ஏன்னா ரைனி டைமாக இருக்கு அப்புறம் அதனால டிலே ஆகிட போது குழந்தைங்கல்லாம் இன்னும் சாப்பிடாம இருக்காங்க ஏஜுடு பார்சன்ஸ் வேறு இருக்காங்க ஆ ஆ கொஞ்சம் சுகர்லாம் பா ஆ சரிக்க ஸ்பைசி எல்லாம் கொஞ்சம் பார்த்து போட சொல்லுங்கள் ஏன்னா பெரியவங்கல்லாம் சாப்பிடறது கொஞ்சம் காரம் இல்லாமல் பார்த்து கொடுங்க குழந்தைங்க சாப்பிட வேண்டியது ஆ சரி ஓகேண்ணா ம் ஆட்ரை எடுத்துக்கோங்கண்ணா ஆ எவ்வளோ நேரத்தில் டெலிவரி ஆகும்ண்ணா இல்லை இல்லை எனக்கு சீக்கிரமாக வேணும் அண்ணா ரொம்ப லேட் பண்ணிங்க அப்படினா எல்லாரும் வெயிட் பண்ணுறாங்க நீங்கள் தான் ஹால்ஃப்னவர்லாம் டெலிவரி பண்ணுவேன்னு அதில் போட்டிருந்துச்சே அதனால் தான் முடிஞ்ச வரைக்கும் எனக்கு ஆஃப்னவருக்குள்ளே டெலிவரி பண்ண பாருங்கள் அண்ணா அதுக்கு மேலே டைம் எடுக்க வேண்டாம் ஆ சரி ஓகேண்ணா ஆ ரைனி டைமில நம்ம எதுவும் பண்ண முடியாதுண்ணா பட் ஆனால் ஆனால் நீங்கள் வந்துட்டு கொஞ்சம் சீக்கிரமாக டெலிவரி பண்ணிங்கன்னா வந்து கொஞ்சம் நல்லாகும் ஏன்னா குழந்தைங்கல்லாம் இருக்காங்கல்ல பசி தாங்க மாட்டாங்க அதனால் தான் நான் சொல்கிறேன் நான் சரி ஓகேண்ணா ம் சரி ஓகே எவ்வளோ தூரம் பாசிபிள் இருக்கோ அவ்வளோ சீக்கிரம் வாங்க ஓகேண்ணா நான் சொன்னதை மட்டும் மறந்துராதிங்க ஸ்பைசியை வந்து கம்மியாக போட சொல்லுங்கள் மிளகு துளும் ரொம்ப அதிகமாக போட்டுர வேண்டாம் காரம் கம்மியாக ஏன்னா குழந்தைங்க சாப்பிட வேண்டியது நான் வந்து திருப்பி திருப்பி ரிமெயிண்ட் பண்ணிட்டு இருக்கேன் நீங்கள் வந்து அதை மட்டும் கரைக்ட்டாக ஹோட்டலில் வந்து அப்டேட் பண்ணிவிடுங்க அண்ணா சரி ஓகே சரி ஓகேங்க ஓகே நீங்கள் மறக்காமல் அப்டேட் பண்ணிவிட்டு நீங்கள் ஒன்ஸ் நீங்கள் வந்து பார்சல் எடுத்துகிட்டிங்க அப்படினா எனக்கு ஜெஸ்ட் கால் பண்ணுங்கள் ஆ நான் வந்து கலைக்ட் பண்ணிக்கிறேன் சரி ஓகேங்க ஓகேங்க ம் சரி ஓகேங்க சீக்கிரமாக டெலிவரி பண்ணிவிடுங்க அது போதும் ஓகே தேங்க் யூ